ஹலோ யார் ஆ ஆமாம் சார் செய்வோம் சார் நாங்களா சார் ஒரு நிமிடம் இருங்க சார் நாங்கள் வந்துட்டு ஓலை இல அதெலாம் ஓலை இலையில வந்து இந்த ஃபேன் விசிறி அதில் கூடை பாய் அது மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குது சார் சார் உட்டுலன்னா டால் குழந்தைங்க சின்ன பிள்ள சொப்பு ஜாமான்னு சொல்லுவாங்கள் பார்த்தீங்களா அதெலாம் பெஸ்ட்டு குவாலிட்டியில சூப்பராக செய்கிறோம் தேக்கு மரத்தில் செய்கிறோம் வேற சாண்டில் வந்துட்டு பானை குட்டி பானை அதே இது சொப்பு ஜாமான் இப்போ யூட்யூப்லல்லாம் ட்ரண்ட் ஆகிட்டு இருக்குதுல்ல அந்த சின்ன சின்ன ஜாமான் வச்சி சமைக்கிறாங்கள்ல அது மாதிரி பொருளெலாம் நம்மள்ட்ட இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம தான் செய்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி என்ன இது வேணுன்ட்டு நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் வாட்ஸப்ல டிஎம் பண்ணிடலாம் நம்ம சாம்பிள் அனுப்பணுமா சார் சரி சார் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இதிலையும் இப்போ மொத்தம் இரநூத்தி இருபது பீஸு இருக்குது சார் எவ்வளோ உங்களுக்கு அனுப்ப எல்லாமே அனுப்புவோம் இல்லை இதுவும் ஆ

சரி சார் நான் இப்போ உங்களுக்கு மாடல் ஃபோட்டோ அனுப்பிவிடுதேன் அதை நீங்கள் பாத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குறத நீங்கள் அனுப்பிவிடுங்க நாங்கள் அதை பெஸ்ட்டாக செஞ்சு அனுப்புவோம் நம்ம நம்ம பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஸ்டாக்லாம் வச்சிருக்க மாட்டோம் சார் ஃப்ரஷ்ஷாக செஞ்சு செஞ்சு கையில் கொடுக்குறது தான் சார் அதுமாதிரி தான் நம்மள்ட்ட நீங்கள் போடுற பீஸை பொருத்து சார் இப்போ நூறு பீஸ் போட்டிங்கன்னு வைங்களேன் ஒன் வீக் ஆயிடும் சார் நூறு பீஸ் வரத்துக்கு ஆயிரம் பீஸ் போட்டிங்கன்னால் மினிமம் ஒன் மன்த் ஆயிடும் சார் ஆ சரி சரி சார் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ இதெல்லாம் டிஎம் பண்ணிட்டேன் சார் நீங்கள் பார்த்துட்டு என்ன இதுன்னு க்ளிக் பண்ணி அனுப்பிவிடுங்க பேமண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் சார் சரிங்களா ஓகே சார் தேங்க் யூ சார்